ஹலோ ஆ கேட்குதுங்ளா மேம் நான் வந்து மீட்ரு பாக்ஸ் செட் பண்ணணுங்க நாங்கள் திருவள்ளூரிலேர்ந்து பேசுகிறோம் ஆ வீடு கட்டிகிட்ருக்கோம் சரி அதுதான் விசாரிக்கலானுட்டு சரி ஆஃபீஸ்க்கே ஈபி ஆஃபீஸுக்கே நேராக வரலான்னு பார்த்தோம் உங்கள் நம்பரு ஒருத்தர் கொடுத்தாங்க சரி கேட்டு பார்த்துட்டு செங்கல் வீடு வந்து மேலே வாடகை விடலாம்ன்னு இருக்கிறோம் அங்கே வந்து சிங்கிள் பேஸ் போட்டுகிற மாதிரி கீழே எங்களுக்கு த்ரீ பேஸ் போட்டிருங்க ஆமாம் ஆமாங்க மீட்ரு தனி தனியாக இருந்தால்தான் கொஞ்சம் நல்லது

ஓ அப்படிங்ளா ஃபஸ்ட்டு இங்கே கீழே முடிச்சுட்டு மேலே வருவீங்க ஆமாம் ஆமாம் கீழே வீடு வேலை நடக்கணும் ஆமாம் ஆமாம் இல்லை கீழே நாங்கள் கட்டிகிட்டு அதுக்கப்புறோம் தான் மேலே கட்டுவோம் சரி ஒரேயடியாக முடிச்சிடலாம்ன்னு பார்த்தேன் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் சரிங்க சரி ஆ சரிங்க கீழே கீழே எங்களுக்கு வந்து நாங்கள் கீழே இருக்க போகிறோம் ஆ த்ரீ பேஸ் போட்டிருங்க மேலே சிங்கிள் பேஸ் ஆ கட்டிகிட்ருக்கோங்க இல்லை கட்டிகிட்ருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு மாதத்துல முடிஞ்சிடும் ஆ இங்கே தண்ணி பக்கத்தில் பக்கத்தில் அந்த இந்த தெருக்குழாய்ல இருந்து எடுத்துக்கிறோம் ஆமாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் சரி எடுத்திடலான்ட்டு ஏன்னா மேலே இன்னும் கட்டல கீழேதான் கட்டிகிட்ருக்கோம்

ஆமாம் இல்லை கீழேதான் த்ரீ ஃபீஸுங்க எங்களுக்கு மேலே வந்து சிங்கிள் ஃபீஸ் ஆ எவ்வளோ ஆகுதுங்க அப்படிங்களா வீடு எங்கள் ஹஸ்பண்ட் பேர்லங்க

சரிங்க

எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறோம் நீங்கள் ஆள் அனுச்சி விடுவீங்களா ஆஃபீஸ் இல்லை நாங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ்க்கு வரோம் வந்து எல்லாத்தையும் இதை முடித்ததுக்கு அப்புறோம் நீங்கள் ஆள் அனுச்சி விடுவிங்க நாங்கள் அதெல்லாம் வாங்கி வைக்கணும் ஆ ஆ சரிங்க ஆ ஓகேங்க ஓகே ஆ ஆ ஆ இப்போ சனி ஞாயிறு லீவு ஆ திங்கள் கிழம போல் வரேன் ஒரு ரெண்டு நாளில் வரேன் ஆ சரிங்க நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்க ஆ சரி சரி சரி ஆ ஆ இல்லை உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே வரேன் நான் நீங்கள் இருந்தீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சரி சரிங்க ஆ வரப்போ நாங்கள் எல்லா ப்ரூஃப்பும் எடுத்துகிட்டு வரோம் ஆ சரிங்க சரிங்க அதுக்கப்புறோம் நீங்கள் ஆள் அனுச்சீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சிடுறோம் ஓகே ஓ ஓகேங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க

ஓகேங்க ஓகே கண்டிப்பாக வரோங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ன்னு தான் ஃபோன் பண்ணேன் ஆ சரிங்க ப்ரூஃப்பெலாம் எடுத்துகிட்டு வரேன் நான்

ஆ சரி

சரிங்க சரிங்க நான் வரப்போ ப்ரூஃப்பெலாம் எடுத்துகிட்டு வரேன் அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க ஆ சரிங்க தேங்க்யூங்க